ஹலோ மேம் மேம் நான் நான் ஈஷ்வர் பேசுகிறேன் ப பைனல் இயர் ஸ்டூடண்ட் ட்ரி ட்ரிப்புள் இ டிப்பார்ட்மெண்ட் இத் இது நாங்கள் வந்து ஒரு ப்ராஜக்ட் விஷ்யமாக எ என்எல்சி போகனும் நெய்வேலிக்கு அதில் உங்கள் சிங்னேச்சர் தேவை இது ப்ராஜக்ட் வந்து எ என்எல்சி இருக்குங்களா ஆ இப்போ பரிமிஷன் வந்தாங்க மேம் கு கொடுத்துட்டாங் மேம் இரபத்தஞ்சு பேர் போகறோம் இன்ச்சார்ஜ் வந்து சூர்யா சார் ம் சரிங்க

ஆ சரிங் மேம் அப்போ நான் நான் நான் இங்கேருந்து போகறதுக்கு ஒரு பஸ் வேணும் காலேஜி பஸ் காதில் உழுது எ எய்ட் தேர்ட்டி டூ லெவல் தேர்ட்டி ஆ சரிங் மேம் ஆ சரிங் மேம் ஆ ஓகே மேம் அதலாம் அதலாம் எந்த பிரச்சனையும் ஆ ஆமாம் மேம் ம ம நானேக் கூட அ நான் நான் ஒரு ஆள் கூட விஷ்வா ஒன் நான் மேம் எ எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட நீங்கள் ஆ ஓகே மேம் தேங்க்ஸ் மேம்